யா ரிக்ஷா ஹரி உயரத்தை பார்க்கம் போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும் போது ஏறி முடிச்சுட்டு எங்கே நிற்கிறமோ அங்கே கீழேருந்து பார்த்தா கொஞ்சம் பயமாகதான் இருக்கும் அது ஏறும் போது பார்த்தீங்கன்னா பயம் அவ்வளவா இருக்காது நீங்கள் ஏறும் போது நம்ம ஏர்றதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ நமக்கே சம் டைம்ஸ் தெரியும் இப்போ பின்னாடி பார்த்தோன்னா ஐயோ நம்ம எங்கேயாது பயந்துருவோன்னு சொல்லிகிட்டு நம்ம பின்னடி பார்க்க மாட்டோம் ஏன்னால் இந்த ஹைட்டானது வந்து நமக்கு பயமுறுத்தும் ஸோ பட் இரு பயம் இருந்தாலும் ஏறிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் ஏறிடறது தான் இப்போ ஒரு ராக் கம்ளிங் ராக் க்ளைம்பிங் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சிட்டியில் இருக்கிறனால ராக் க்ளைம்பிங்லாம் அவ்வளவா இங்கே இல்லை பட் இங்கே பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பயத்தை கொடுக்கும் அது இப்போ ராக் க்ளைம்பிங் பார்த்தீங்கன்னாலும் ராக்ஸ்லாம் ஒருமாதிரி ஷேப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து கால் வெச்சு பார்த்து ஏறி எடுக்கணும் ஸோ அதில் கொஞ்சம் எக்யூப்மென்ட்ஸ்லாம் அங்கே இங்கே மாட்டிக்கிட்டு கயிறு அதெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஜர்னின்னு சொல்லிகிட்டு நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் அந்த அந்தளவுக்கு இல்லலை பட் இதில் ஃபாரஸ்ட் சைடில் இதுக்குன்னு ட்ரைனிங்கெலாம் கொடுத்து பண்ணுறாங்க பட் அது வந்து ஒரு ஒரு என்த்துசியாஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க பட் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அது முடிஞ்ச மாட்லும் சப்போஸ் ஒருவேளை பயம் வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த பயத்தை நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பாக இந்த ராக் க்ளைம்பிங் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து இப்போ படிக்கட்டு ஏர்றோம் வெளி சைட் அதாவது வீட்டு வெளி சைட் நம்ம ஏறும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அது ரொம்ப பயமாகவும் இருக்கும் அது எப்படிடா பார்க்கறது எப்படிடா அது பார்க்கறதுன் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு மேலே ஏணியில் ஏர்றோம் அப்படின்னா ஒரு செ டூ ஃப்ளோர் த்ரீ ஃப்ளோர் ஏறு ஏறும் போதும் ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே போனால் ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ அதை வந்து

நம்ம ஓரளவுக்கு நம்மள கன்ட்ரோல் பண்ணிகிட்டே ஏறுனோம்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நம்ம ஏறிடலாம் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை நம்ம தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஏறலாம் அதில் தேங்க்கி யூ